என்னுடைய மதத்தை பற்றி படிப்பது எங்களுடைய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அது வந்து வாழ்கை மற்றும் சமூகம் சமூகத்தில் பேருதவியாக இருந்தது ஏனென்றால் நான் என்னுடைய மதத்தின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு நல்ல கீழ்ப்படிதல் வாழ்க்கை முறை அவர்கள் எப்படி எப்படி சிந்திக்க வேண்டும் பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் எவ்வளவு பயபக்தியோடு இருக்க வேண்டும் தங்களோடய தங்களுடைய வாழ்கை எப்படி அமைத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிறிய அளவிலான அவர்களுக்கு அதை பற்றி கூறுவதற்கு எளிதாக இருந்தது